நான் முத முதல்ல சமைத்தது வந்து நான் இங்கேயிருந்து என் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வேலைக்காக போன இடத்துல தான் முத முதல்ல சமைத்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து ரூமில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் அந்த ரூம் எடுத்து தங்கின நேரத்தில் வந்து வெளியே சாப்புடணுன்னா நிறைய காசு வேணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே காசு வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ஒத்துக்காது ஸோ நாங்களே சொந்தமாக சமைக்கணுன்னு இது பண்ணி முத முதல்ல வந்து அங்கே ரூம்லேயே இங்கே அந்த ஸ்டவ்வை வச்சு பாத்திரம்லாம் வச்சு சமைத்தோம் முதல்ல நான் செஞ்சது வந்து எனக்கு அதிகமாக சமைக்க தெரியாமல் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த வந்த டிஷ்ஷு வந்து ஞாபகத்துக்கு வந்து சாதத்தை வச்சு அதை வந்து சாதம் வச்சு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான் நான் முதல்ல செஞ்ச சாப்பாடு